ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ லட்சுமி சொலுயூஷன் தான் நாகப்பட்டினம் சொல்லுங்கள் நீங்கள் ஆ ஓஎஸ் போடுவோம் எல்லா சர்வீஸும் உண்டு உங்கள் பேர் நாகப்பட்டினமா உங்களுக்கு என் கடை நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்டிருக்குல்ல அது பக்கத்திலே தான் இருக்குது கேட்டால் சொல்லுவாங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே தான் இருக்குது ஆ ஓஎஸ் போட மினிமம் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஆகுது உங்களுக்கு ஓஎஸ் வந்து நீங்கள் எப்படி காலேஜு படிக்கிறீங்களா சரி ஓகே உங்கள் லேப்பா சிஸ்டம்மா உங்களோடது லேப்பு தானே சரி ஓகே உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் எப்படியோ அதுக்கேத்தமாரி போட்டுக்கலாம் ஆல்ரெடி சி ஓஎஸ்ஸு என்னாச்சு உங்களுக்கு சிஸ்டம் என்னாச்சு ஏதாச்சும் ப்ராப்ளம்மாக இருக்கா எப்படி லேப் உங்களுக்கு ஓ ஆல்ரெடி உள்ள ஓஎஸ் என்ன போட்டிருக்கீங்க டென்னு போட்டிருக்கீங்களா டென்னே நல்லா தான் இருக்கும் எப்போயில இருந்து அதுமாரி இருக்குது உங்களுக்கு சரி ஓகே போட்டுக்கலாம் த்ரீ ஃபிஃப் த்ரீ ஃபிஃப்டி ஆகும் விண்டோஸ் டென் லெவன் எல்லாமே இருக்குது எல்லாமே போட்டுக்கலாம் உங்களுக்கு ஏற்றமேரி போட்டுக்கலாம்

டென்னிலே உங்களுக்கு வந்து நிறையா மாடலிருக்கு டென் ப்ரோ டென் ப்ரோ இருக்குது விண்டோஸ் டென் ப்ரோ விண்டோஸ் டென் அல்டிமேட்டு அதுமாரி நிறையா வெர்ஷன்ஸ் வரும் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கும் ஒரு ஒரு அட்வான்ஸ் இருக்கும் ஒரு ஒரு இதுலேயும் விண்டோஸ் டென் ப்ரோவே போட்டுக்கொங்க அது தான் இப்போ ரீசெண்டாக எல்லோருக்கும் போட்டுக்கிட்டிருக்கோம் நல்லாகவும் இருக்குது எந்த ப்ராப்ளமும் வராமல் அந்தமாரிலாம் இருக்குது மினிமமே த்ரீ ஃபிஃப்டி தான் பண்ணுறோம் சரி வாங்க பார்த்துக்கலாம் பார்த்து பண்ணிக்கலாம்

சரி ஓகே நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நான் பண்ணித் தரேன் அதேமாரி நான் பேசிக் சாஃப்ட்வேரும் சேர்த்து போட்டு கொடுத்துருவோம் ஆ கேமரா ஒர்க்கும் பண்ணுறோம் வந்து கேமரா சிஸ்டம் ஒர்க்கு சர்விஸும் பண்ணுறோம் சேல்ஸும் பண்ணுறோம் புதுசாக கேட்டாலும் நாங்கள் உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்றமேரி நாங்கள் வாய்ங்கி கொடுத்துருவோம் சிசிடிவி ஒர்க்கும் பார்க்கறோம் ஆ ஆ கிடைக்கும் அந்த இதுவும் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு எந்தமாரி வேணும் லெனோவா ஆ இருக்குது வாய்ங்கிகலாம் வாங்க நான் உங்களுக்கு கம்மியான காஸ்ட்டில் உங்களுக்கு பண்ணித் தரேன்

ரேட்டு நீங்கள் சொல்கிற மாடலை பொறுத்து நான் உங்களுக்கு மாடல் சொல்கிறேன் அது பொறுத்துதான் ஒரு பதினஞ்சிலேந்து ஸ்டார்டிங் ஆகும் செகண்ட்ஸ்னால் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அதுலேயே அது ஒரு எ வாங்கி எத்தனை நாள் ஆகிரு ஆகுது அதெல்லாம் பொறுத்து இப்போ அதோடய கண்டிஷன் என்ன எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அதனால இப்போ என்கிட்ட கையில் ஏதுவும் இல்லை நீங்கள் உங்களுக்கு எந்தமாரி கம் எந்தமாரி பிராண்ட்டில் வேணுன்னு சொன்னிங்கன்னால் நான் விசாரிச்சு உங்களுக்கு வாங்கி அதுக்கேற்றமேரி உங்களுக்கு அமௌண்ட் சொல்லிடுவேன் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் வாய்ங்கிகலாம்

ஆ ஆமாம் பக்கத்திலே தான் நீங்கள் கேட்டிங்கன்னால் வந்து சொல்லுவாங்க அப்பறம் நீங்கள் இப்போது ஓஎஸ் போட்டுறீங்கன்னா உங்களுக்கு பேசிக் சாஃப்ட்வேர் எல்லாமே நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் அதுவும் சேர்த்தே உங்களுக்கு வந்துடும் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஏதாச்சும் புதுசாக வேறு ஏதாச்சும் வேணுங்கிற மாரி இருந்தாலும் எங்கள்கிட்ட நீங்கள் சொல்லலாம் அதுக்கேற்றமேரி நாங்கள் உங்களுக்கு போட்டு தந்துடுவோம் ஆ வேறு ஏதாச்சும் சரி ஓகே வந்துட்டு அடிங்க ம் தேங்க் யூ